நான் வந்து சுற்றுலா பயணம் சமீபத்தில் எப்போ போனோன்னா எங்கே போனேன் பார்த்திங்கனா வந்து நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சுற்றுலா பயணம் போயிருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நான் முதன் முறையாக போயிருந்தேன் அங்கே எங்கே போயிருந்தனால் வந்து இந்த திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு கிரிவலப்பாதைன்னு சொல்லிட்டு அங்கே அந்த கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து பெரிய அண்ணாமலையார் கோவில் ஒன்று இருக்குது அந்த அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே நான் போய்ட்டு தரிசனம் பண்ணப்போ எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடல்லாம் பார்க்கவே ரொம்ப அமைதியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு மேலே இங்கேருந்து பார்த்தா வந்து ஒரு மலை தெரியுது அந்த மலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த மலையை பார்க்கும் போது நம்பளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னால் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மலைக்குள்ள சாமி இருக்கிற மாதிரி நம்பளுக்கே ஒரு உணர்ச்சி தெரியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தோம்னா வந்து சிவன் பக்தர்களெலாம் நிறையா இருந்தாங்க இந்த சிவனடியாரெலாம் வந்து அப்படி இருக்கும் போது நாங்கள் பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வந்தால் வெளியே வந்து மலை சுத்துறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் அவங்க சொல்கிறாங்க அதை நம்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போய் பாத்தோன்னா நடக்கிற வழி எல்லாமே வந்து இந்த சிவன் பக்தர்களெலாம் அங்கே நிறையா பேர் இருக்காங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு இருக்காங்க அங்கே இன்னொன்று போகிற வழியெல்லாமே வந்து இந்த சிவன் வந்து நிறைய இருந்தாங்க நான் என்ன என்ன இது அப்படின்னு கேட்டால் வந்து இங்கே வந்து இந்த மலை சுற்றுற இந்த சுற்றி முடிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு சிவன் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை அது ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன வரலாறுன்னு கேட்டால் ஒரு ஒரு சிவனுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்னி லிங்கம் வாயு லிங்கம் குபேர லிங்கம் அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க கேட்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஒரு ஒரு லிங்கத்துக்கும் நாங்கள் போய் பார்க்கும்போது நல்லா பார்க்கவே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த இடத்துல போய்ட்டு அமைதி அந்த அளவுக்கு ஒரு அமைதியாக இருந்தது நம்ம வந்து ஏதாவது மைண்ட்டு சரியில்லை உடம்பு சரியில்ல அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உக்காந்தாலே போதும் அந்த ஒரு அமைதி அந்த கடவுள் பக்தி கடவுளோட ஆசீர்வாதம் அது எல்லாமே நம்பளை குணப்படுத்திடும் நாங்கள் பார்த்துக்கிட்டே போகும் போது நிறைய கடைகளெலாம் இருந்துச்சு அங்கே நாங்கள் ஃபோட்டோவெலாம் நிறையா எடுத்துக்குனோம் அந்த இடத்துல ஒரு குளம் அந்த மாதிரிலாமே நிறைய இருந்துச்சி அந்த குளத்துக்குள்ளே ஒரு சிங்கம் வந்து ஒரு உருவம் இருந்துச்சு சிங்கம் வாய்க்குள்ளே போய்ட்டு அந்த தண்ணியில் போய்ட்டு குளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே வந்து இந்த மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கு மான் மயில் முயல் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சாயங்கால டைமில் நாங்கள் போனதாலே வந்து இன்னும் நல்லா காட்சி தந்துருச்சி அந்த மயில் வந்து தோகையை விரிச்சுட்டு ஆடறது ரொம்பவே நல்லா இருந்தது முதல் முறையாக நான் பார்த்த அந்த மயில் வந்து தோகை விரிச்சு டான்ஸ் ஆடினதை ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு இன்னொன்று வந்து பார்த்தோன்னா வந்து அங்கே நிறைய இடத்துல நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கனால் வந்து குரங்குலாம் அதிகமாக இருக்கும் அந்த குரங்கு அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குரங்காக நினைக்காம அது வந்து ஒரு ஆஞ்சநேயர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது போலே அதுக்காக வந்து அந்த ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்யறதின்காக இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து அவர்களால முடிஞ்ச ஒரு உதவி அங்கே சாப்பாடெல்லாம் எதுவும் இருக்காது அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எல்லோரும் வரவங்க எல்லோருமே வந்து வாழைப்பழம் சாப்பாடு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க கொடுத்துட்டு போகிறதால வந்து ரொம்ப ஹேப்பியாயிடுவாங்க அவர்களுக்கு சந்தோஷமாகிடும் அழகாக அது வாங்கிட்டு போச்சு நானும் கொடுத்தேன் கையில் கரெக் கரெக்ட்டாக அழகாக அந்த கையில் வாங்கி வாழைப்பழம் கொடுத்தேன் அந்த வாழைப்பழத்த எப்படி நம்ப பிரிச்சுத் தரோமோ அதே மாதிரி சாப்பிட்டுச்சு அப்புறம் நான் போய்கிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய அன்னதானம் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது இப்படியெல்லாம் செய்கிறாங்க இங்கே நிறைய சாப்பாடு இல்லாதவர்களுக்குலாம் வந்து அன்னதானத்தினோடய பேராக வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கெலாம் வந்து கொடுத்து உதவுகிறாங்க அப்படின்றதால சாப்பாடு கொடுத்து அவங்க பசியை தீர்க்குறாங்கன்னு சொன்னபோது எவ்வளோ அளவுக்கு அந்த அங்கே வந்து மலை சுற்றுற இடத்துல கிரிவலப்பாதையில் வந்து கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து சிவன் வந்து மகிழ்ச்சி ஆயிட்டு மலை சுற்ற வரங்களுக்கெலாம் வந்து காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலையிலோடய ஒரு ஒரு ஓரப் பகுதியில் வந்து நந்திதேவர் வந்து உருவம் தெரிகிற மாதிரி ஒரு இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கவே இன்னோன்று பார்த்தோன்னா இங்கே போய்கிட்டே இருக்கும்போது மூக்குப்பொடி சித்தர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பார்த்தோன்னா வந்து இறந்துட்டாரு போலே அவரோடய கோவிலுக்கு போய் எல்லோரும் ஆசிர்வாதம் கிடைக்கல அப்படின்றதால அவர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு எல்லோரும் அவரோடய படம் எப்படி இருப்பார் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரெலாம் இருக்கும் அந்த பிக்சர் மூலயமா அவரை பார்த்துட்டு வருவாங்க இன்னொரு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்து திருநீறு சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் திருநீறு சாமியார் இவங்க அங்கே போய் பாருங்கன்னு பார்த்தா அவர் நல்லா பார்க்க வந்து சிவன் பக்தர் மாதிரி தான் இருந்தார் திருநீறெல்லாம் போட்டுட்டு கண்ணை திறக்காம எப்போயுமே ஒரு பக்தியிலேயே தான் இருப்பாராம் அவர் கண் திறந்து பார்க்கவே மாட்டாராம் ஆனால் கண் திறந்து பார்க்கும்போது நம்பளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் அங்கே போகும்போது அவர் கண்ணை திறந்து பார்க்கல அதனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு நல்லது நடக்கும் அவர் வந்து நம்பளுக்கு அவரே கூப்பிட்டு வந்து பொட்டு வச்சு விட்டாருன்னால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் இன்னோன்று போயிட்டே இருக்கும் போது மழை வந்திருச்சு சரியான மழை வந்துருச்சு எங்கேயும் நிற்கவும் இடம் இல்லை அவ்வளோ பேர் வந்து அந்த கிரிவலம் போயிட்டுருந்தாங்க இந்த மழை வருதுன்னு கூட இல்லாமல் எல்லோருமே எந்த இடத்துலயும் நிற்காம மழையிலேயே கிரிவலம் போனாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சுருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அந்த நாள் ஃபுல்லாகவே மலை சுற்றிட்டு வந்து அது வந்து அது வந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் இருக்குது அந்த பதினாலு கிலோமீட்டரும் நாங்கள் சுற்றி வந்து முடித்தோம் சுற்றி முடிச்சிட்டு வந்து திருப்பியும் அந்த கோயில்லையே வந்து லாஸ்ட்டாக பூத நாராயணன் ஒரு கோவில் இருந்துச்சு பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த மலை ஏறுறது அது என்ன ஏதுன்னு விசாரித்தா வந்து மலை ஏறுறதும் மலை சுற்றுறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம மலை சுற்றிட்டோம் மலை ஏறி பார்க்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு மலை ஏறிப்பார்த்தா வழியில் ஃபுல்லாக வழியில் ஃபுல்லாகவே வந்து இந்த கோயில்கள் தான் அங்கேயும் இந்த மலையிலையும் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு பார்க்கவே அங்கே போயிட்டு மலை மேலே ஏறி உச்சி மலையில் போயிட்டு பார்த்தோன்னா வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கார்த்திகை தீபத்தப்போ ஒரு பெரிய விளக்கேத்துவாங்களாம் அந்த விளக்கு வந்து பார்த்தோன்னா வந்து சுற்றி இருக்கற ஊர் எல்லோருக்குமே தெரியுமாம் அந்த அளவுக்கு பெரிசாம் அது அந்த இடத்துல என்ன இருக்குன்னால் வந்து சிவன் அண்ணாமலையார் வந்து பாதம் வைச்ச இடம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரியே வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு பாதம் இருக்கும் அந்த பாதத்துக்கு வந்து மாதத்துல ஒரு நாள் பவுர்ணமி அப்போ வந்து எல்லோரும் வந்து பூஜை பண்ணுவாங்க பால் தயிர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் எல்லாமே பண்ணி பூவெல்லாம் போட்டு எல்லோரும் வந்து பூஜை பண்ணிட்டுப்போவாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே எங் பக்கத்தில் வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நான் சொன்னேன் நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கேனா வெளியே போகணும் நெனச்சிங்கனா நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க மனதுக்கும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்டின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு இன்னும் பிடிச்சதுனால் அந்த அந்த கிரிவலப்பாதையில் ஃபுல்லாகவே இந்த சிவன் பக்தர்கள் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதே நம்ப மனதுக்கே வந்து நம்பளே சொல்லணும்னு தோணும் அந்தளவுக்கு இருந்துச்சு இது தான் வந்து நான் சமீபத்தில் போன சுற்றுலாத்தலம்